இப்போ எங்கள் மாவட்டத்தில் எங்கள் மாநிலத்தில் பேச்சு வழக்குக்கும் தமிழ்மொழிக்கும் என்ன வித்தியாசோன்னால் முன்னாடி காலத்துலிலாம் தூய தமிழ்ல இலக்கணத் தமிழில பேசுவாங்க ஆனால் இப்போல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவர்களுக்கு தேவையான லே பேச்சு வழக்கில் ஸ்லாங்கில் அவங்க தமிழை மாற்றிக்கிறாங்க முன்னாடியெலாம் தூய தமிழ்ல வாங்க போங்க வாருங்கள் இங்கே வாருங்கள் அந்த மாதிரி பேசுவாங்க இப்போல்லா இங்கே வாங்க போங்க அப்டின்னு பேசுகிறாங்க ஈரோடு கோயம்பத்தூர் இங்கே வாங்க போங்க அந்த மாதிரி பேசுவாங்க திருநெல்வேலியில் ஏல வால இங்கே வால இஙகே போல அந்த மாதிரி ஏதோ பேசுவாங்க ஸோ பேச்சு வழக்கில் கால வழக்கிலையும் நமக்கு தேவைங்கிற மாதிரி நம்ம லேங்குவேஜை மாற்றிக்கிறோம் ஆனால் முன்னாடியெலாம் தூய தமிழ்ல என்ன இலக்கணமோ அதுப்படி குறில் நெடில் அந்த மாதிரில்லா பார்த்து பொறுமையாக பேசுவாங்க உச்சரிப்பெலா கரெக்டாக இருக்கும் ஆனால் இப்போல்லா எல்லா வார்த்தையும் சார்ட்டா சார்ட் அண்ட் கட்டா சீக்கிரம் பேசி முடிச்சுடுறாங்க அது மூலயுமா நம்ம தமிழும் வளர்ச்சி குறைஞ்சிட்டே வரும் தமிழோடய இலக்கணம் அதிகமாக யாருக்குமே தெரியாது தூய தமிழ் லேங்குவேஜ் தெரிஞ்சாலும் தமிழ் இலக்கணப்படி பேசுறக்கு அதிகமாக யாருக்குமே தெரியாது அதனாலே தமிழ் லேங்குவேஜை கொஞ்சம் நம்ப படிச்சு இலக்கணப்படி பேசுனாலே கொஞ்சம் நல்லதுதான் ஆனால் இந்த மாதிரி லேங்குவேஜ்லாம் இஸ்க் மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது